சுற்றுலா வரவங்களுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலியுமே ஃபுட்டு வந்துட்டு கிடைக்கும் கடையில் ஹோட்டலில் டிஃபன் ஐட்டம் மத்தியானம் லன்ச் ஐட்டம் நைட் டின்னர் ஐட்டம் இது எல்லாமே அண்டு ரோட்டு கடைகள் நிறைய வச்சுருக்காங்க அதில்லாம பெரிய பெரிய ஹோட்டல்களும் வச்சுருக்காங்க அதுவுல்லாமல் அம்மா உணவகங்கள் இருக்குது அங்கே ஃபுட்டு எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் சுற்றுலா பயணிகளுக்குன்னு மட்டுல்லாமல் யார் வேணாலும் சாப்பிடுலாம் ஃபுட்டு அவைலபிளாக இருக்கும்

என்ன சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்னாக்ஸ் ஐட்டம் ஃபுட்டு ஐட்டம் எல்லாம் கொடுக்கறக்கு ஸ்டால்களெலாம் இருக்குது ஆ சொந்தமாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட் வந்துட்டு கொண்டு போய் விற்கிறவங்களும் இருக்காங்க ஸ்னாக்ஸ் ஐட்டம்ஸ் சொந்தமாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் விற்கிறவங்களும் சுய தொழில் பண்ணுறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சொந்தமாக மாவு ஸ்னாக்ஸ் ஐட்டம் டிஃபன் ஐட்டம் எல்லாமே மீல்ஸ் வெஜ் மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ் எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குடிசை தொழில்ல பண்ணிகிட்டிருக்காங்க நிறைய அது மட்டுல்லாமல் ஹோட்டல்கள்லையும் ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறாங்க கம்மி ப்ரைஸ்லையே நிறைய ஃபுட்டு வந்துட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க நிறைய சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் இல்லாமல் நார்மலா கஷ்டப்படுறவங்களுக்கு கை கையில் காசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் நல் கம்மி காசில் நிறைய ஃபுட்டு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஓ சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்குமே கம்மி ப்ரைஸில் ஃபுட்டு அவைலபிள் இருக்கும் எல்லா ஃபுட்டுமே இருக்கும் ஸ்னாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிள்